தொழில்நுட்பம் முன்னேற்றம் வந்து இப்போ நம்ம ஒரு பேங்குக்கு போகிறோனா பேங்க்கு போய் நின்று கால் வலிக்க நின்று அமௌண்டு நல்லா நல்ல படியாக பே பண்ணி அதை வித்ட்ரா பண்ணுறதுனாலும் வித்துபா வித்ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே நமக்கு கால் வலி எடுத்து போதும் போதும்னு ஆகிரும் இதுவே நமக்கு மொபைல் இருந்துச்சுனால் கையில் மொபைல் இருந்துச்சுனால் அவ்வளோதான் மொபைலிலே எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கலாம் இல்லை ஏடிஎம் இருக்குது கார்டை வச்சு எது வேணால் பண்ணிக்கலாம் அதுதான் ஏடிஎம்னு ஒன்று வந்துருச்சு அதுக்கு கார்டு பி பின் பண்ணி அதுக்கு நம்ம பாஸ்வேடு பின் பண்ணி போட்டு அமௌண்ட் எடுத்துக்கலாம் இல்லை வித்ட்ரா பண்ணிக்கலாம் இல்லை அதிலே இதுவும் பண்ணிக்கலாம் சேவிங் பண்ணிக்கலாம் இந்த மொபைல் வந்து பேங்க்கிங்க்கு அப்புறம் பேமெண்ட்டை ஷாப்பிங் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு நம்ம மாலுக்கு போகிறோனா மாலில் எங்கே எடுத்தாலும் நமக்கு ஜிபே ஃபோன்பே பேடிஎம் எது வேண்ணாலும் அது அதே மாதிரி எது வேணால் கொடுத்து நம்ம பே பண்ணிக்கலாம் இல்லை கார்டை கொடுத்தாலும் காட் காட்டிலே பே பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் நம்ம ட்ரெயினில் போகணுனா இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவன் மொபைலில் புக் பண்ணிணாலும் போதும் டிக்கெட்டை டிக்கெட் புக் பண்ணிணா அது நமக்கு ஒரு வாரத்துக்கு அப்புறம் சீட்டில் உக்காந்துட்டு போகிற மாதிரி கூட கிடைக்கும் அந்த மாதிரி வசதி இருக்கிறதுனால மொபைலில் இதனால் ஒரு நல்ல நன்மைகள்தான் இதுக்கு வேண்டியது என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மொபைல் வந்தது ஓரளவு நல்லதுதான் நான் நான் சொல்கிறேன் ஆமாம் ஓரளவு நல்லதுதான் நான் சொல்கிறேன் அப்புறம் டிக்கெட்டு கூட அப்படிதான் ஹோட்டல் புக் பண்ணுறதும் அப்படிதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது எல்லாமே இதுக்கு மேலே மொபைல் வந்து ஒ உலகத்துலே என்ன நமக்கு எந்த டவுட்னாலும் கூகுள் க்ரோம் இருக்குது கூகுள் அல்லது க்ரோம் எது எடுத்தாலும் அது குள்ளே போய் பார்த்தோனா எல்லாமே எல்லாத்துக்குமே சொலியுஷன் இருக்குதுங்க என்னா ப்ராப்ளம் வந்தாலும் எல்லாத்துக்குமே சொலியுஷன் ஒரே சொலியுஷன் மொபைலில் இருக்குது மொபைலில் மொபைல் மட்டும்தான் மொபைலில் எவ்வளோ சொலியுஷன் இருக்குது அவ்வளோதான் மொபைல் இருந்தால் போதுங்க இப்போதைக்கி ஆனால் அந்த காலத்தில் இந்தளவுக்கெலாம் நெட்டு இது தொலைபேசியெலாம் இல்லை மொபைலெலாம் இல்லை அந்த காலத்தில் ஆனால் அந்த காலத்தில் இருக்கிறதும் ஒரு தனி சுகம்தாங்க குதிரையில் வந்து ஒரு ஆள் வந்து ஒரு பேப்பரில் எழுதி வந்து இது கொடுக்கறது மனு இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னு தெரிலை அது பேர் எழுத் எழுதிகிட்டு வந்து தகவல் பண்ணுறது அப்புறம் இந்த புறாக்களில் எழுதி க அனுப்புவது மன்னர்களெலாம் இந்த மாதிரி பண்ணுவாங்க அந்த மாதிரி இந்த இதுவும் ஒரு சுகம்தான் ஆனால் நம்மெலாம் இந்த கால கட்டத்தில் அந்த மாதிரி யாரும் அந்த மாதிரி பார்த்துருக்கமாட்டோம் சரிங்களா